ஹலோ ஓலா ஆட்டோவா இப்போது நான் வந்து ஆட்டோ புக் பண்ணியிருந்தேன் அரை மணிநேரம் முன்னாடியே வர சொல்லியிருந்தேன் இன்னும் வரலை அந்த டிரைவர் நம்பர் கிடைக்குமா ஓகே

கேப் டிரைவரா சார் சார் நீங்கள் வந்து ஹாஃப் அன் அவர் முன்னாடியே உங்களை வர சொல்லியிருந்தேன் சார் ஏ சார் இன்னும் வரல நீங்கள் அங்கே ஓவர் டிராப்ஃபிக்காக இருக்கா சரி நீங்கள் வர எவ்வளோ நேரம் ஆகும் இன்னும் ஹாஃப்னவரா சார் நான் வந்து ஃபிளைட்டுக்கு போகணும் சார் ஃபிளைட்டு லெவன் தேர்ட்டிக்கு சார் நீங்கள் சீக்கிரமாக வந்தா தான் சார் நான் போக முடியும் டூ ஹவர்ஸ் முன்னாடியே வேற ஏர்போர்ட்டில் இருக்கணும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் ஆட்டோவில் நிறைய லக்கேஜ்ல்லாம் எடுத்து வைக்க வேண்டி இருக்குது சீக்கிரம் வாங்க சார் நீங்கள் டிராஃபிக்காக இருக்குதுன்னா அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் நான் சீக்கிரம் போகணுமே என்ன பண்றது கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க சார் தயவு செஞ்சு ஆமாம் சார் ஓகே ஓடிபில்லாம் வந்துடுச்சி எனக்கு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம் ஓகே சரி சார் சீக்கரமாக வாங்க சார் ம்